நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்டு ஸ்டார்ட்டிங் வந்து எனக்கு இந்த பட் ரோஸ் தான் பிடிக்கும் எல்லோ ரோஸ்ஸு ஒய்ட்டு அப்புறம் அந்த பிங்கு கலரு அஞ்சு கலரு சும்மா எடுத்துனு வந்து நட்டு வச்சாலுவே வந்துடும் அதுக்கு தேவையானது எல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு அந்த ஆட்டு சானி மற்றபடி இந்த வேப்ப இல அதெல்லாம் நான் போடுவேன் இந்த பட் ரோஸ்க்கு மட்டும் மற்ற செடி வந்து அஞ்சு மணிக்கு பூக்கிற பூவுனு ஒன்று இருக்குது அதுவும் ரெண்டு கலராக இருக்குது பிங்க்கு ஒன்று இருக்குது எல்லோ ஒன்று இருக்குது அது எங்கள் வீட்லேயே நான் வளர்த்துருக்குறேன் அது ரெண்டாவது செடி அதை சாதாரணமா தண்ணி ஊற்றுனாலே போதும் அதுக்கும் நான் என்ன பண்ணுவன்னா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதெலாம் போடுவேன் இன்னொரு செடி இருக்குது தான் அது வந்து ரொம்ப தூரத்தில் போய் குடியாத்த சைடு நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சைடு அங்கேயும் இங்கேயும் யாரும் வைக்கல இப்போ தான் ஒரு ஒரு வருஷமா நான் அதை வச்சு பாதுகாத்துனு இருக்கிறேன் பாதுகாத்துனு வந்து நான் இதெல்லாம் பெருமைக்காக சொல்ல நான் வெச்சு இருக்குகிறேன் என் தொ எங்கள் வீட்லேயே ஆக்சுவலாக இப்போ இந்த ஒன்றரை வருஷமா இத நான் வெச்சு பயன் படுத்தி வச்சிருக்குறேன் நல்லா பார்க்குறவங்க நல்லா நல்லா என்ன சொல்லுவாங்க ரசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெச்சு இருக்கேன் எங்கள் வீடு எதுக்கும் நல்லா இருக்கணும் ஏழுந்திரிச்ச உட்னே ஒரு பூச்செடியாக நம்ம எப்படி கொழந்தைங்கள பராமரிக்கிறமோ பெற்று வளர்த்து ஆளாக்கி எப்படி பராமரிக்கிறமோ அதே மாதிரி அந்த செடிங்களை பாதுகாக்கிறத்துக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த அஞ்சு மணி செடி இந்த ஒரு இலைலயே வரும் அந்த டிசைன்னு நீங்கள் வந்து பார்த்தா தான் அது தெரியும் நான் சொன்னாலாம் உங்களுக்கு தெரியாது அது வந்து அப்படியே ரோஸாட்டமே அப்டி தாமரை பூ மாறியே இருக்கும் அழகா இருக்கும் பறித்து கூட பார்த்துருப்பாங்க ஒரு சிலர்லாம் நான் பறிக்க மா பறிக்காதிங்கன்னிடுவேன் அந்த மாதிரி டிசைன் வந்து அதை நான் குடியாத்தத்தில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் சர்ச்சுக்கு போகிற இடத்துல தான் வாங்கிட்டு வந்தேன்